ஹலோ ஆ சார் நாங்கள் பூர்விகா மொபைல் ஷாப்லிருந்து பேசுகிறோம் ஆ ஓகே சார் ஆ ம் ம் ஆ ஓகே சார் அந்த ப்ராடக்ட் எங்கள்கிட்ட அவைலபுளாக இருக்குது ப்ளூ கலர் ஒயிட் கலர் ப்ளாக் கலர் அண்ட் ரெட் கலரில் இருக்குது சார் ஆமாங்க சார் எயிட் ஜிபிலேயும் இருக்குது சிக்ஸ் ஜிபிலேயும் இருக்குது சார் எயிட் ஜிபி வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வருது சார் சிக்ஸ் ஜிபி வந்து இப்போது ட்வெண்டி தௌசண்ட் வருது சார் இல்லை சார் அதே இதுதான் ஆனால் பட் இஎம்ஐ ஆஃபர் எங்களுக்கு இருக்குது இல்லை சார் அந்தமாதிரி எங்கள்கிட்ட ஆஃபர் இல்லை இப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ஸுமே இல்லை இல்லையா ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு இல்லை கொடுக்கல நாங்கள் எல்லாமே ஆ பெர் மந்த்துக்கு டூ தௌசண்ட்ங்ற மாதிரி நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் சார் டென் மந்த்தில் நம்ம சிக்ஸ் ஜிபி இருக்கிற ஆ மொபைலை வந்து நம்ம இஎம்ஐயில் பே பண்ணி முடிக்கலாம் தென் ம் ஆ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் மட்டும் நேரடியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் பேமெண்ட்லிருந்து நீங்கள் ஆன்லைனிலே பண்ணிக்கலாம் சார் எங்கள் கடை மதுரையில் ஒற்ற கடையில் இருக்குது சார் நீங்கள் கேட்டிங்கன்னாலே வ தெரியும் சார் ஆ ஓகே சார் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் சார் நாளைக்கு எப்பவுமே எங்களுக்கு மார்னிங் டென் டூ நைட்டு நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருப்போம் சார் ஓகே சார் வாங்க சார் தேங்க் யூ சார்